உணவு வந்து தயாரிக்கும் போது அப்படிங்கிற அதை பற்றி பேசணுன்னால் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு சமைக்கணும் நான் சமைக்கமாட்டேன் ஸோ வீட்டில் இருக்கற அம்மாதான் சமைப்பாங்க எப்போவுமே வந்து சாதம் ஏதாவது ஒரு குழம்பு ஏதாவது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தொட்டுக்க ஏதாவது செஞ்சு வச்சுப்பாங்க இதுதான் வந்து வீட்டில் பொதுவாக வழக்கமாக இருக்கும் ஏதாவது விசேஷமுன்னால் கொஞ்சம் எதாவது கிராண்டா எதாவது ஸ்பெஷலா சமைப்பாங்க ஸோ உணவு சாப்பிடும்போது வழக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கீழே உக்காந்துதான் சாப்பிடுவோம் கீழே உக்கார்ந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம் ஸோ தட்டு தட்டுல் தான் ஃபஸ்ட் தட்டு வைப்பாங்க அதை கிளீன் பண்ணித்தான் இருக்கும் ஸோ அந்த தட்டில் வந்து சாப்பாட்டை வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடும்போதும் சாப்பாடு வந்து கீழே இறையாம சாப்பிடுணும் அதுக்கப்புறோம் கீழே குனிஞ்சு சாப்பிடுணும் கையெல்லாம் கீழே ஊனி சாப்பிடாம நேராக உக்காந்து ஒழுக்கமாக சாப்பிடுணும் அப்படின்னு வீட்டில் சொல்வாங்க அதுக்கப்புறோம் சாம் நைட் நேரத்திலலாம் வந்து இந்த தயிர் சாதம் அது மாதிரி தயிர் கர்ட் ஊற்றி சாப்பிடக்கூடாது ஏன்னால் வந்து கர்டெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகாது ஏனால் அதில் அளவு பால்லிருந்து வருது ஸோ ப்ரோட்டீன் அது மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகாது ஸோ அதுக்கப்புறோம் இந்த தயிர் சாதத்தோடு முட்டை இதை மாதிரிலாம் சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க